எங்கள் வீட்டில வந்து நாங்கள் மாதுளை ஜூஸ் பீட்ரூட் ஜூஸ் ஆரஞ்சு ஜூஸ் முலாம் பழம் ஜூஸ் கேரட் ஜூஸ் கொழிஞ்சி ஜூஸ் எலுமிச்சை ஜூஸ் ஆப்பிள் ஜூஸ் தர்பூசணி ஜூஸ் அன்னாசி ஜூஸ் பப்பாளி ஜூஸ் சப்போட்டா ஜூஸ் முள்ளங்கி ஜூஸ் அருகம்புல் ஜூஸ் நெல்லிக்காய் ஜூஸ் இதெல்லாம் நாங்கள் வந்து கடையில் போய் சுத்தமான பழங்களை வாங்கிட்டு வந்து எங்கள் வீட்டிலயே நாங்கள் வந்து தயாரிச்சிக்குவோம்